ஹலோ சொல்லுங்கள் ம் சரிங்க ஐயா சரிங்கய்யா சரிய்யா சரிங்கய்யா நீங்கள் கேட்குற மாதிரி எல்லா ஆடைகளும் ரெடியாக தான் இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் உபயோகித்து தான் வச்சிருக்கோம் நீங்கள் கூடிய ஆடைகள் பார்த்தீங்கன்னா வேர்வை தன்மையெலாம் வந்து இழுக்கக்கூடிய ஆடைகளாக தான் இருக்குது நீங்கள் கேட்குற அதே காட்டன் துணி அதேமாதிரி தான் இருக்குங்கய்யா உங்களுக்கு எவ்வளோ வேணும் ஆ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே மலிவான விலையில் தான் வந்திருக்கு நீங்கள் உங்களுக்கு எந்த விதமான ஆடை வேணாலும் நீங்கள் வந்து எங்கக்கிட்ட வாங்கிக்கலாம் நீங்கள் கேட்ட குறைஞ்ச விலையிலருந்து இருக்குது ஆ நிச்சயமாக நாங்கள் வந்து எங்களோடய ஓன் ஓன் இது எங்களோடய சுயமாக தயாரிக்க கூடிய தறியிலேருந்து தான் நாங்கள் தயாரிக்கிறோம் இது எங்களுடைய உதிரிபாகங்களை போட்டு தான் நாங்கள் தயாரிக்கிறோம் இதில் வந்து எந்த வித கலப்புத்தன்மையும் இல்லை கலப்பிடங்கள் இல்லாத நூல்தறியாக இருக்கட்டும் எங்களுடைய சொந்தமான தறியில் தான் நாங்கள் பண்ணுறோம் இந்த ஆடைகளெல்லாம் ஆமாங்கய்யா நீங்கள் எங்களுடைய எங்களுடைய கடையை நீங்கள் அணுகுங்கள் உங்களுக்கு எல்லாமே அங்கே வந்து மொத்தமாகவும் கிடைக்கும் சில்லறையாகவும் கிடைக்கும் நீங்கள் மொத்த வியாபாரின்றதனால உங்களுக்கு விலை இன்னும் ரொம்ப குறைவாகவே கிடைக்கும் அவங்க வந்து நீங்கள் கண்டிப்பாங்கய்யா இப்போது ஒரு சில ஆடைகள் பார்த்தீங்கன்னா எண்பது சதவிதம் குறைக்க முடியும் ஒரு சில ஆடைகள் ஐம்பது சதவிதம் குறச்சி தரமுடியும் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற இது வந்து எங்களால் குறச்சி தரமுடியும் ஏன்னா நீங்கள் வந்து மொத்த கொள்முதல் பண்ணுறிங்க ஆ நன்றி நன்றி நன்றிங்கய்யா